திருவாரூர் மாவட்டத்தை பற்றி பேசுணும் அப்படின்னா அது திருவாரூர் மாவட்டக்காரவங்களுக்கு ரொம்ப இனிமையான ஒரு செய்தியாக இருக்கும் திருவாரூரில் நிறைய விளையாட்டு விஷயங்கள் நிறைய விளையாட்டுக்கான வாய்ப்புகளெலாம் கிடைச்சிட்ருக்கு தடகள போட்டி இதே மாரிலாம் நிறையா நடத்துகிறாங்க எல்லா மாணவர்களுக்கும் விளையாட்டு அரங்கங்கள் மூலயமா பயிற்சி கொடுக்குறாங்க திருவாரூர் மைய விளையாட்டு மைதானத்தில் யார் வேணாலும் எப்போ வேணாலும் போய் ப்ராக்டிஸ் எடுத்துக்கலாம் அங்கேயே நிறைய பயிற்றுனர்களெலாம் இருக்காங்க நல்லா சொல்லித் தராங்க அப்புறம் திருவாரூர் பற்றி பேசுணும் அப்படின் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த கோயில்கள் நிறைய கோயில்கள் திருவாரூர் பெரிய கோயில் திருவாரூர் தேர் அப்புறம் சரஸ்வதி அம்மன் கோயில் சரஸ்வதி அம்மன் கோயில்ங்கும் போது தமிழ்நாட்டிலயே சரஸ்வதிக்கெனு தனியாக ஒரு கோயில் அமைக்கப்பட்டது சிறப்பு வழிபாடுகளெலாம் செஞ்சிகிட்ருக்காங்க அப்படி திருவாரூர் மாவட்டத்தில் நிறைய வகையான சிறப்பு அம்சங்களெலாம் இருக்குது தடகள போட்டிக்கு பேர் வாங்கின ஒரு ஊர் அப்படின் பார்த்திங்கன்னா அது திருவாரூர் நிறையா பொழுதுபோக்குக்கான அம்சங்களும் இருக்குது நிறையா இது பார்க் ஒன்று இருக்குது இங்கே நிறைய வாய்ப்புகளை திருவாரூர் மாவட்டம் வழங்கிட்டு தான் இருக்குது